ஹலோ மே கமின் மேம் மே கமின் மேம் ஆ மேம் ஆக்ச்சுவலாக நான் வந்து மகிழங்ற ஒரு பையனோடய அம்மா வந்திருக்கேன் என்ன அப்படின்னிங்கனா என் பையனுக்கு வந்து இங்கே உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் போடலான்ட்டு வந்திருக்கோம் மேம் இப்போ லெவன்த்து டுவல்த்துக்கு உங்கள் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்குல்ல மேம் இப்போ பையனை லெவன்த்து சேர்க்கலானு இருக்கே உங்கள் ஸ்கூலில் மேம் நானுற்றி முப்பது எடுத்திருக்காங்க மேம் மேம் ஃபர்ஸ்ட் குரூப் கிடச்சிச்சினா நல்லாயிருக்குனு நினைக்குறோம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஒன்றும் பிரச்சின இல்லை மேம் ஆமாங்க மேம் அதுதான் மேம் அதை பற்றி விசாரிக்கலாம்னுதான் இருந்தேன் இப்போ நாங்கள் வந்து ரொம்ப லாங்கிலருந்து வரோம் மேம் பையனால் வந்து அவ்வளோ இதெல்லாம் ட்ராவல் பண்ணி படிக்கிறத்துக்கு கஷ்டமா இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு இங்கே ஹாஸ்டெல்லேயே தங்கி படிக்கட்டும் மேம் அதுக்கு ஏதாவது ஆ ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியெலாம் இருக்குதுங்களாங்க மேம் ஏன்னால் எங்கள் பையன் வந்து ஃபர்ஸ்ட் க்ராஜூவேட் இப்போதான் ஃபர்ஸ்ட் க்ராஜூவேட்டு ஆமாம்

சரிங்க மேம் ஓகே மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் சரி மேம் நாங்கள் வந்து பார்க்கலாமா மேம் நாங்கள் வந்து பார்த்துட்டு வரலாமா மேம் ஏதாவது சாப்பாடு சாப் சரிங்க மேம்

சரிங்க உங்களோடதில் நீட் அந்த மாதிரி கோச்சிங்கெலாம் ஏதாவது இருக்குதுங்களாங்க மேம் இப்போ எக்ஸ் சரிங்க மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் மேம் ரொம்ப நன்றிங்க நாளைக்கு நாங்கள் வரப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ப்ரூஃபையும் நான் எடுத்துகிட்டு வரேன் மேம் ஆ எண்ட்ரன்ஸ் எக்ஸாமும் பையன் எழுதட்டும் எழுதுனத்துக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்ற மாதிரி சொல்லுங்க மேம் அதுக்கு அடுத்த மாதிரி ஃபர்த்தராக என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிவிடுறோம் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்